நட்சத்திரத்தை பற்றி நான் படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டது அது என்னென்னா அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப மென்மையாகவும் மேலே இருந்து நமக்கு காட்சி அளிக்குது இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது விண்மீன் திரள்கள் இதனை ஆற்றலா எதையும் வந்து இது பண்ண முடியும் நட்சத்திரத்தில் வந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது எப்படி அது உருவாகுது அது எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு விளக்கு போன்று அங்கே இருந்து காட்சி அளிக்குது இதலாம் வந்து நான் நிறையா வந்து புக் மூலயமா படித்து நான் நிறையா தெரிஞ்சு இருக்கேன் அப்போது பிரபஞ்சம் பிரபஞ்சமுன்னா என்ன பிரபஞ்சத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இப்போ நேரம் கோள் விண்மீன்கள் விண்மின்திரள்கள் இத்தனையும் ஆற்றலா கொண்டது தான் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரபஞ்சத்தை வந்து எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு வெளியில் போகும் போது நேரமாக ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து இது நல்ல நேரமா அப்படின்னு அதை பாக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தான் இதை வந்து கத்துக்கிறாங்க இப்போது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த நேரங்களை கூட அது கணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் மூலிமா தான் இதை கணிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்தின் இது பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மிகவும் அழகாவும் இருக்கும் இதுலேயே நட்சத்திரத்துலேயே மிகப்பெரிய நட்சத்திரங்களும் காணப்படுது சூரியன் பத்து பில்லியன் சூரியன்களை கூட அது உள்ளே பொருத்த முடியும்ன்ற அந்த அளவிற்கு இந்த நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய நட்சத்திரமாக வந்து காட்சியளிக்குது இதை பார்க்கும் போது மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு வியப்பூட்டும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படிக்க படிக்க படிக்க வந்து ஆர்வத்தோடு நிறைய விஷயங்கள நம்ம அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அப்படின்னு மேலே பார்த்தா நட்சத்திரம் காட்சி அளிக்குது ஆனால் நட்சத்திரம் எவ்வளோ அழகா இருக்குது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னுலாம் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்லி தருவோம் இப்போ நட்சத்திரங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறது அப்போது பிரபஞ்சம் இது எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதலாம் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருந்தாலும் இது அறிவியல் ரீதியாக பார்க்கும் போது இது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது படிக்கும் போதே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இன்னும் உள்ளானது என்ன இருக்குது பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சத்துக்குள்ளே என்னெல்லாம் அடங்கி இருக்குது நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தின் உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன இந்த நட்சத்திரத்தின் வழியாக என்ன தான் வந்து நம்ம விண்வெளியில் இருந்து காட்சி அளிக்குது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வந்து தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்னோட இது நான் கற்றுக்க வந்தது என்னென்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தின் நிமித்தம் தான் இந்த நேரம் இந்த விண்மீனாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் நிமித்தம் தான் இது வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அந்த எத்தனை ஆற்றல் இருக்குது இதனால் எத்தனை வந்து இறை ஆன்மா காலையில் மன அமைதி ஒரு இறை ஆன்மா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் மூலிமா தான் நம்ம வந்து கற்றுக்கிறோம் நட்சத்திரத்தின் வழியாக கிடைக்க கூடிய தன்மைகள் இதலாம் படிக்கும் போது நமக்கு ரொம்ப மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறது என் என்னுடைய கருத்துக்களின் படி பிரபஞ்சத்தை படிப்பதில் இருந்து நான் கற்றுக்கொண்டது நேரம் குறிப்பதோ அல்லது நாம் வெளியில் செல்லும் போதோ சில இடங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவோ எது வழியாக நம்ம செல்லும் போது இந்த பிரபஞ்சம் மட்டுமே அதை நிர்ணயிக்க முடியுதுன்றது நான் கற்றுக்கொண்டேன்